இப்போ நான் வந்து மாதுளஞ்செடி இந்த சுண்டக்காய் அந்த பூச்செடியில் வந்து பூ இந்த மாதிரி பூவைத்தான் வளர்த்திருக்கேன் இன்னும் வந்து வெண்டைக்கா கத்தரிக்கா செடி அவரை அவரை நாட்டு அவரை அவரை செடி அப்புறம் வந்து ஒரு ரெண்டு வாழைமரம் வைக்கலான்னு இருக்கிறேன் அது நல்லாதான் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டால் கூட நம்ம வீட்டு செலவுக்கு ஆயிடும் அப்புறம் பீக்கெங்காய் சுரக்கா இதெல்லாம் போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் போட்டோமுன்னால் நம்ம வீட்டு செலவுக்கு ஆகும் வீட்டு செலவுக்கு ஆச்சினால் வாங்குகிற வேலை மிச்சம் இப்போ காய்கறி விலையோ ஓவராக போய்கிட்டு இருக்குது பவுனு விலைக்கி வந்து வந்தபாட்டு இருக்குதுங்க அதனால் நான் இது மாதிரி எல்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன் இருக்கிறத வந்து இப்போது வந்து இந்த நாலஞ்சு செடிதான் இருக்குது மேற்கொண்டு நான் பயிரிட பார்க்குறேன்